மாறன் பிரௌசிங் ஸ்டோக்கா சார் இப்போ ஹவுஸ் க்ளீன் ப்ராடக்ட்லாம் தேவைப்படுது சார் ரின் பார் வேணும் சார் அதுக்கப்புறம் ஹமாம் லைஸால் லெமன் வேணும் சார் ரின் பார் வந்து ஹண்ட்ரட் கிராம் வந்து பத்து கொடுங்க சார்

அப்புறம் ஹமாம் சோப் வந்து ஒரு ரெண்டு சார் ஹண்ட்ரட் கிராமில் ஆமாம் சார் அப்புறம் லைஸால் லெமன் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் சார் டபுள் பேக்லையாங்க சார் நம்பர் டுவெண்ட்டி எயிட் மாரியம்மன் கோயில் பேக் சைட் கோட்டக்குப்பம்

நைன் சவன் எயிட் நைன்

எனக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி போடுங்கள் சார்

ஈவினிங் ஒரு சிக்ஸ்க்குள்ளே வேணும் சார் ஆமாம் சார் இன்னிக்கு